நான் மிகப்பெரிய சாதனைன்னா நான் வந்து பல இடங்களில் வந்து நாய்கள் காப்பகம் வச்சியிருக்கிறேன் அது நாய்கள் காப்பகங்கள் வச்சியிருப்பதுனால எனக்கு வந்து மிகவும் பெருமையாக இருக்கின்றது பல உயிர்களை நம்ப காக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்கு தோணுகிறது அந்த உயிர்களை நாங்கள் வளர்த்து அதை நாங்கள் பல பேருக்கு நல்ல எண்ணத்தோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எனக்கு இருக்க வேண்டிய சாதனைகள்னா இன்னும் பறவை சரணாலயம் இந்தமாதிரி நிறையா வைக்கணுன்னு ஆசையாக இருக்குது இந்த நாய்கள் சரணாலயத்தை நான் மிகவும் சுத்தமாகவும் பெரும் இதுவும் பெரும் இடங்களை எடுத்து அதுகளுக்காக பல இடங்கள் ஒதுக்கி மிகவும் சிறப்பாக வைத்து அமைத்துள்ளேன்